நான் வந்து சமையல் போட்டியில் பார்ட்டிஸ்பேட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பெரிய பெரிய போட்டி டிவி டெலிவிஷன் ஷோ அந்தமாதிரி எதுக்கும் வந்து நான் பார்ட்டிஸ்பேட் பண்ணிணது இல்லை ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கேன் ஸோ அந்த கிராம லெவலில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன போட்டி திருநாள் பொங்கல் விழா ஸோ அந்தமாதிரி இதில் வந்து போட்டிகள்ளாம் வைப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்ட்டிஸ்பேட் பண்ணியிருக்கேன் வின் கூட பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து இப்போ இப்போதைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே கூட யூடியூபில் வந்து எல்லோருமே போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ எனக்கும் வந்து அந்தமாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் நான் சமைக்கிற வீடியோஸ்லாம் போடணும் எனக்கும் ஆசை இருக்கு ஆனால் என்ன ஒன்னு எங்கள் வீட்டில் வந்து அதுக்கெல்லாம் அலொவ் பண்ண மாட்டாங்க ஸோ நான் வந்து வீட்டில் அலோ பண்ணிணாங்க அப்படின்னா நானும் சமையல் செஞ்சு என்னோடய வீடியோவை வந்து யூடியூப்பில் போடுவேன்